ஒரு லட்சத்து பத்தாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஒம்போதாயிரத்து ஐநூற்றி எண்பத்து ஒம்பது மூணு லட்சத்து பத்தொம்போதாயிரத்து தொளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ஆறு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது